நான் வந்து கூகுள் பேயைதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் ஏன்னால் வந்து இப்போது எல்லா இடத்துலயுமே டிஜிட்டல் பேமண்ட்டு தான் அதிகமாக பண்ணிக்கிட்டிருக்காங்க இப்போது நம்ம ஒரு டென் ருபீஸ் கொடுக்குறோம் அப்படினா நம்ம நமக்கு வந்து இப்போது எட்டு ரூபாக்கிதான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படினா அவங்க ரெண்டு ரூபா வந்து சேஞ் இருக்கான்னு கேட்பாங்க இல்லாட்டி வந்து சாக்லெட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நம்ம சாக்லெட்டே சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் நம்ம சாக்லெட் வாங்கிதான் ஆகணும் இன்னொன்று வந்து நம்ம கையில் அந்த காசை எடுத்துகிட்டு நான் நிறைய வந்து காசை மிஸ் பண்ணியிருக்கேன் கையில் வச்சுட்டு இருப்பேன் எங்கேயாவுது வச்சு விட்ருவேன் ஆனால் வந்து இப்போது இந்த கூகுள் பே வந்ததுக்கப்புறம் என்கிட்டேருந்து ஒன் ருப்பீ கூட மிஸ் ஆனது கிடையாது நானே செலவு பண்ணுற காசு மட்டும்தான் ஷார்ப்பாக வந்து கூகுள் பேயில் ஐநூற்று ஐம்பத்தி ஆறு ரூபானாலும் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாயாக அனுப்ப முடியுது ஒரு நாலு ரூபா எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா நான் எந்த லாஸும் பண்ணுறது கிடையாது ஏன்னால் எனக்கு என் கிட்டே இருந்தால் தானே நான் மொதல் கொடுக்கறதுக்கே இல்லாத போதும் வந்து கொடுக்க வேண்டிய சுச்வேஷன் வரும் அந்த டைமில் இல்லையே சேஞ் இல்லையே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னுவாங்க சரி ஓகேகிற சொல்வது தவிர்த்து வேறு எதுவும் சொல்ல முடியாது நம்மளால இந்த கூகுள் பே வந்ததுலருந்து ஒரு ஃபோன் எடுத்துட்டு போனோமா ஸ்கேன் பண்ணிணோமா அப்படியே பேமெண்ட் ஷேர் பண்ணிணோமா வந்துகிட்டே இருக்கலாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப கன்வெனியண்ட்டான ஒரு விஷயம் அது ப்ளஸ் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அது வட்டியாகவும் நமக்கு வந்துடுது நம்ம எவ்வளோ எவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறமோ அதுக்கு வந்து அது வந்து வவுச்சர்ஸு அப்புறம் வந்து கேஷ் பேக்கு இதெலாம் வந்து கிடைக்குது நம்ம இதே வந்து கையில் மணியாக வச்சுருந்தா மிஸ் ஆகும் ப்ளஸ் வந்து அந்த காசை அந்த காசாகவேதான் இருக்கும் இந்த நம்ம இதை வந்து பேங்க்கில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எங்கேயும் திருடு போகாது இதெலாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கூகுள் பே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் எப்பேயுமே வந்து கையில் காசை வச்சுருக்கறதில்ல வச்சுருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும்தான் கையில் வச்சுப்பேன் மீதி எல்லாத்துக்குமே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில்தான் இருக்கும் அது எனக்கு எதாவது பெரிய செலவு அப்படினா நான் கூகுள் பே யூஸ் பண்ணிப்பேன் சின்ன செலவுனாலும் கூகுள் பே தான் யூஸ் யூஸ் பண்ணிப்பேன் அப்படி வந்து கூகுள் பே நெட் ஒர்க் ப்ராப்லம் அப்படி எதாவது ஒரு ஃபோன் ப்ராப்லம் அந்த மாதிரி டைமில் கையில் வச்சுருக்க காசை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அந்த மொபைலேயும் நெட் ஒர்க்கும் சரி சரி பண்ணதுக்கப்புறம் நான் திரும்பியும் வந்து ஜிபே ஜிபே தான் யூஸ் பண்ணுவேன் அது என்னிக்குமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமாதான் இருக்குது